நீச்சல் எப்படி கத்துக்கணுனு கேட்டீங்கன்னா சின்னப்பிள்ளையில் நான்லாம் இப்போ வந்து அந்த அந்த அந்த அந்த அந்தாண்ட இருந்து அந்தாண்ட நீச்சல் அடித்து போகணும் அக்கரைக்கு அக்கரையில் இருந்து இக்கரைக்கு வரணும் அந்த அளவுக்கு போட்டி போட்டு வருவோம் நான் வந்து ஏழாவது எட்டாவது படிக்கும் போதுலாம் நல்லா பாய்வேன் நல்லா மேலேருந்து கீழே குதிப்பேன் தண்ணி ரொம்ப போகுதா கொஞ்சமாக போகுதா நிறையா போனால் எப்படி குதிக்கிறது கொஞ்சமாக போனால் எப்படி குதிக்கிறதுங்கறத அதெல்லாம் கற்றுக்கலாம் அது மாதிரி உடல் பயிற்சி செய்யணும்ன்னா காலைல காலைல ஓடணும் முதல்ல காலைல காலைல ஓடினா தான் உடலுக்கு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் நல்லா லிஃப்ட்டு தூக்கணும் வெயிட்டு தூக்கணும் வெயிட்டு தூக்குனா தான் உடல் தெம்பு தைரியமும் வரும் அப்போதான் நம்ம வந்து ஒரு போலீஸுக்கோ ஒரு மில்ட்ரியில் ராணுவத்துக்கோ போகலாம் அந்த அளவுக்கு நம்ம உடலை ஆரோக்கியமாக வெச்சுக்கணும் அந்த ஆரோக்கியத்துக்கான தகுதி இப்போ நம்ம செஞ்சுக்கணும் நம்ம செஞ்சுக்கிட்டால் தான் நல்லா உழைப்பு நல்லா உழைக்கிறது மாதிரி நம்ம வந்து வெயிட்டை தூக்கணும் நல்லா தூக்க முடியாத வெயிட்டுலாம் தூக்கினா தான் நம்ம நல்லா தெம்பாக இருக்கலாம் தைரியமா இருக்கலாம் நம்ம உடலுக்கு ஆரோக்கியமாக இருக்கும் அப்போ தான் நம்ம வருங்காலத்தில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கான வழிவகை வரும் நல்லா காலைல காலைல ஓடு முதல்ல ஓடுங்கள் ஓட யாரும் சரி சீக்கிரமாக ஏந்ச்சி காலைல காட்டியும் சீக்கிரமாக ஏந்ச்சி உடனே ஓடணும் அப்போ தான் வந்து உடலுக்கு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் நல்லா சாய்ந்தரம் வந்தோடனே உடல் பயிற்சி செய்யணும் அப்போ தான் நல்லா தெம்பு தைரியமாக இருக்கும் நல்லா ஊட்டச்சத்து நல்லா காய்கறிகள் நல்லா சாப்பிட்ணும் காய்கறி எந்த அளவுக்கு பச்சை காய்கறி சாப்பிட்றமோ அந்த அளவுக்கு வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது அந்த அளவுக்கு நம்ம ஊட்டமாக இருக்கலாம் நல்லா தைரியமாக இருக்கலாம் நம்ம வருங்காலத்தில் ஒரு பெரிய ஒரு ஒரு ஒரு ஒரு டிப்பார்ட்மெண்ட்டுக்கு போகணுன்னாக்கா போலீஸுக்கோ மிலிட்டிரிக்கோ போகணுன்னாக்கா இந்த மாதிரி உடல் நல்லா இருந்தால் தான் போகலாம் அது மாதிரியான வாய்ப்பை நீங்கள் தேடிக்கங்க